ம் சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ம் உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் போகணும்னா அப்ராக்ஸா ஒரு டூ ஃபிஃப்ட்டி கிலோ மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் பண்ணுற மாட்டம் இருக்கும் மேடம் அதனால் இப்போ வந்து கேபுக்கு வந்து உங்களுக்கு வந்து காருக்கு உள்ள வாடகை வந்து ஒன் டேக்கு நாங்கள் மூவாயரரூவா சார்ஜ் பண்ணுறோம் மேடம் அது அது போக நீங்கள் டிரைவருக்கு வந்து தௌசண்ட் வந்து தனியாக கொடுத்துறணும் மேடம் ஓகே மேடம் ம் ஆமாம் மேடம் இது போக நீங்கள் டோல் சார்ஜஸ் இதெல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கணும் மேடம்

ஓகே மேடம் பர் டேக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வாங்குறோம் மேடம் நான் வந்து டூ டேஸ்னா சிக்ஸ் தௌசண்ட் மேடம் கேப் ஆ கேபுக்கு உள்ள ரெண்ட்டு மட்டும் ம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ஓகே மேடம் திருச்சிலிருந்து கல்லணை வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் அன் அவரில் போயிடலாம் மேடம் வித்தவுட் ட்ராஃபிக் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து ஹாஃப் அன் அவரில் ரீச் பண்ணிடலாம் அது ப அங்கே பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்ரீரங்கம் டெம்புளுக்கு போகணுமா மேடம் ஓகே மேடம் அது இங்கே நீங்க கல்லணை டேமில் வந்து ஒரு ஹாஃப் டே நீங்கள் வந்து அங்கே ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்பறம் நீங்க டெம்புளுக்கு போயிடலாம் மேடம் ஓகேவா மேடம் ஆ ஆ இப்போ சீசன் டைம்தான் மேடம் நிறையா பேர் அங்கே போயிக்கிட்டு தான் இருக்காங்க வெக்கேஷன் டைம்னாலே நிறையா பேர் போயிட்டு தான் இருக்காங்க தண்ணியெலாம் நல்லாதான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு வந்து ஏசி கார் எதுவும் அனுப்பலாமா மேடம் ஏசி காருன்னால் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எக்ஸ்ட்டா வரும் உங்களுக்கு வந்து ஏசி வேணுமா இல்லை நான் ஏசி வேணுமா மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம்

ம் போற வழில இருக்குது மேடம் நிறையா டெம்புள்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து டெம்புளுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் மேடம் ஓகே ஓகே என்ன மேடம் புரியிலை மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் நான் கண்டிப்பாக காட்டுகிறேன் மேடம் போகிற வழியிலயே ஒரு த்ரீ டூ ஃபோர் டெம்புள்ஸ் இருக்குது மேடம் நான் அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போயி காட்டுகிறேன் மேடம் ஓகேவா மேடம் ஓ ஓகே ஓகே மே ஓகே மேடம் தேங்க்யூ ஆ